மலேசியா போகணும் ஆசை இப்போ காசு கிடையாது என் பிள்ளையெல்லாம் என் என் வீட்டுக்காரரு கிடையாது என் வீட்டுக்காரர் என் வீட்டுக்காரர் எங்களுக்கு கிடையாது அவங்க கரண்ட் அடிச்சு இறந்துட்டாங்க இறந்தொன்னே ரெண்டு பிள்ளைகளும் தான் நல்லா என்ன படிச்சு ஏ அவங்க நல்ல வேலைக்கு போய் கவர்மெண்டு வேலைக்கு போய் என்னையை மலேசியா அந்த சைடெலாம் கூட்டி போகணும் ஒரு ஆசை கண்டிப்பாக என்னை கூட்டி போவான் ஒரு கார் எடுத்து அந்த காரில் என் பையனே ட்ரைவராக இருந்து எங்களை கூட்டி போகணும் ஒரு ஆசை அந்த அவங்க நான் எல்லோரும் சொல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக இருக்கணும் ஒரு ஆசை அதுக்கு பைசா வேணும் அதனால் பிள்ளைகளை படிக்க வச்சா தான் எனக்கு நல்லா இது கிடைக்கும் நானும் கஷ்டப்பட்டு தான் வாரேன் வீட்டு வேலை தான் பார்க்கன் வீட்டு வேலை பார்த்துட்டு பிள்ளைகள பார்த்து கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணுறேன் என்ன பண்ணுறது அவங்க இறந்தொன்னே ரொம்ப அடிக்கு மேலே அடி குழு எடுத்து அதுக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட்டிகிட்டு தான் வார வருகிறேன் பிள்ளைளையும் படிக்க வச்சிக்கிடுவேன் என்ன செய்ய வேறு யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டாங்கள் அக்கா தங்கச்சி எல்லோருமே இருக்க தான் செய்தாங்க அவங்கவுங்க காரியத்தில் அவங்கவுங்க கரெக்டாக இருக்காக நம்மளுக்கு யாரும் கிடையாது நம்ம உலச்சா தான் நம்மளுகுச் சாப்பாடு ஆனால் கண்டிப்பாக இவங்க அங்கே போவேன் போவேன் நம்பிக்கை இருக்குது என் பிள்ளைகளு படிச்சு என்னையை கண்டிப்பாக கூட்டி போவாங்க கூட்டி போனால் எனக்கு ரொம்ப அதிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன் அவங்க கண்டிப்பாக என்னையை கூட்டி போகணும் கூட்டி போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா ஜாலியாக கார்லேயே சுற்றுவோம் காரு எடுக்கணும் ஒரு ஆசை என் பிள்ளைகலே காரிலே கூட்டி போய்ட்டு காரிலே கூட்டி வரணும் ஒரு ஆசை கண்டிப்பாக என் பிள்ளை நல்லா படிச்சு நல்லா ஆ நல்ல இதாக ஆகணும் நல்ல ஒரு இதில் இருக்கணும் அதே ரே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு யாரும் கை கொடுக்க மாட்டாங்கள் நாங்கள் தான் எல்லாமே நாங்கள் தான் நான் எங்கள் கையை வச்சி தான் நாங்கள் பெழைக்க முடியும் அதுக்காண்டி நாங்கள் யாரையும் எதிர்பார்க்கவும் மாட்டோம் வைக்கவும் மாட்டோம் அதுக்காண்டி எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அங்கே மலேசியா போகணும் ஒரு ஆசை நல்லா போய் நல்லா ஜாலியாக இருக்கணும் நாலு நாளைக்கு நல்லா ஜாலியாக சுற்றணும் ரௌண்டு அடிக்கணும் என் பிள்ளைகளு நானும் அப்படி ஒரு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக அந்த ஆசைலாம் நிறைவேறுமா கண்டிப்பாக எனக்கு தெரியலை ஆனால் கண்டிப்பாக நிறைவேறும் நினைக்கேன் என் பிள்ளைகளு நினைச்சா கண்டிப்பாக அதை நடத்துவாங்க எனக்கு